எங்கள் பக்கத்து வீட்டில் வந்து இந்த மாதிரி வந்து சிற்பிகள் வந்து ஸ்கல்ப்ச்சர்ஸு சிற்பம்லாம் செய்யுறவங்க இருக்காங்கள் அதெல்லாம் நான் டெய்லியும் பார்க்கும் போது நம்பளும் ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒருநாள் வந்து நான் அவங்க கிட்ட கேட்டு நானும் இதை பண்ணலாம் அப்படின்னு கேட்டதுக்கு வா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு நான் அவங்க கூட சேர்ந்து ஷிவலிங்கம் வந்து நான் செஞ்சேன் அது செய்யும் போது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது ஆனால் அதை செஞ்சதுக்கப்புறம் எப்படி இருந்தது அப்படின்னா ஷிவலிங்கம் வந்து ரொம்பவே அழகாக வந்தது யான் அந்த சிற்பம் வந்து நம்ம இது பண்ண வந்து செதுக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா கல் வந்து நமக்கு எந்த வடிவத்தில் வேணுமோ அதை வந்து நம்ம சிற் சிற்பமாக வந்து நம்ம ஷிவம்லிங்கமாக வந்து அந்த கண்ணில் இருக்க நம்ம கிட்ட சில டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம அந்த ஷிவம்லிங்கம் வந்து நான் பண்ணதில் வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது எனக்கு அது ரொம்பவும் பிடித்தும் இருந்தது